ஆ சொல்லுங்கம்மா ஆ சொல்லுங்கள் ஆ எங்கள் காலேஜ்ஜில் இடம் இருக்குதுங்க சொல்லுங்கள் எங்கள் ஸ்கூலில் இடம் இருக்குது ஆ உங்கள் பையன் உங்கள் பையன் பேர் என்ன ஆ அவங்க இப்போ எத் டென்த்து முடிச்சுருக்கா ஆ என் ஏ காலேஜ் நல்ல காலே எங்கள் ஸ்கூல் நல்ல ஸ்கூல் தாங்க எங்கள் ஸ்கூலில் வந்து பசங்களுக்காக நிறைய எக்ஸ்ட்ரா கரிகுலர் ஆக்டிவிட்டிஸ்ஸெலாம் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு எத்தனாவது பதினொன்றாவது சேர்க்கப் போகிறீங்களா ஏ குரூப்பா சரி நீங்கள் நேரில் வாங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்கன்றத பார்த்துட்டு நான் சொல்கிறேன் எயிட்டி பர்ஸன்டேஜ்ஜா சரிங்க அதால் நீங்கள் எந்தளவுக்கு மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்தளவுக்கு எங்கள் ஃபீஸ்ஸும் கொஞ்சம் குறைப்போம் அப்புறம் வந்து எங்கள் காலேஜ்ஜில் எக்ஸ்ட்ரா கரிகுலர் ஆக்ட்டிவிட்டீஸ்சில் ப்ளேயிங் அப்புறம் பக்கத்து ஹாஸ்டல் கூட இருக்குங்க நீங்கள் வந்து நேரில் ஹாஸ்டல் கூட பார்க்கலாம் ஹாஸ்டலில் சாப்பாடு நல்லாயிருக்கும் சாப்பாடெலாம் நல்லாயிருக்குங்க நீங்கள் வந்து நீங்கள் பார்த்துட்டு எங்கள் ஓகே சொல்லலாம் எங்கள் காலேஜ்ஜில் எதுவுமே எங்கள் ஸ்கூலில் எதுவுமே குறை இருக்காது எங்கள் ஸ்கூலில் எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போதான் ஃபஸ்ட்டு நான் இந்த இயரில் வந்து டுவெல்த்து ஃபஸ்ட் மார்க்கும் டென்த்து ஃபஸ்ட் மார்க்கும் டிஸ்ட்ரிக்கில் எங்கள் காலேஜ் தாங்க வாங்கியிருக்கு நீங்கள் வந்து எங்கள் பை உங்கள் பையனை பயப்படாமல் சேர்க்கலாம் உங்களுக்கு தூரமாக இருந்துச்சுன்னால் காலே ஸ்கூல்லேருந்து பஸ்ஸும் விடுறோம் நீங்கள் நேர்லேயே வந்து பசங்கள் போகணுன்னு நினைச்சா பசங்கள் வந்து நேர்லேயே வந்துட்டு கூட போகலாம் உங்கள் வீட்டில் ஸ்கூல் பஸ்ஸுக்கு ஆனால் தனி சார்ஜ் பண்ணுறாங்க அது வந்து உங்கள் ஊர்லேருந்து எவ்வளோ கி கிலோமீட்ருன்னு பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம் டே நீங்கள் பசங்களை இட்டுகிட்டு வாங்க என்னது ஃபஸ்ட்டு ஆ சரி டென் கிலோ மீட்டர் இருக்குமா சரி அதை வச்சு நான் வந்து ப பேசிவிட்டு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு உங்கள் பையனை இட்டுகிட்டு வாங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன நடக்குன்னால் ஃபஸ்ட்டு டீச் பண்ணுவாங்க அவங்க எப்படி ப பேசுகிறாங்க அப்படின்றதெல்லாம் ஃபஸ்ட் பார்ப்பாங்க அப்புறம் எப்படி எழு எப்படி எழுதுகிறாங்கன்றதுக்காக ரைட்டிங் டெஸ்ட் ஒன்று இருக்கும் அப்புறம் வந்து எங்கள் பிரின்ஸ்பல் எங்கள் நாங்கள் வந்து கொஞ்சம் உங்கள் பையனை இன்டெர்வியூ மாதிரி எடுப்போம் அவங்க அதுக்கெலாம் எப்படி எப்படி பதில் சொல்கிறாங்களோ அதை வைச்சும் நாங்கள் நல்லா ப நல்லா ப பதில் சொன்னாங்கன்னால் அதை வைச்சும் ஃபீஸ் கம்மி பண்ணுவோம் ஆ நீங்கள் உங்கள் பையனை இட்டுகிட்டு வாங்க உங்கள் பையன் எ எப்படி எப்படிலாம் பிஹேவியரில் பண்ணுறாங்க உங்களுக்கு பையன் ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிகுலர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்களா ஆ உங்க பையன் விளையாட்டுலெலாம் ரொம்ப விளையாடுகிறது ட்ராயிங் வரைகிறது அதெல்லாம் ஆ அது மாதிரிலாம் விளையாண்டுருந்தாங்கன்னா அதில் ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு இருக்குது அதுலேயும் ஃபீஸ் கம்மி பண்ணுவாங்க நாங்கள் எங்கள் காலேஜ்ஜில் இருக்கிறதுல அதுலேயும் சேர்த்துப்போம் எங்கள் ஸ்கூலில் இருக்கிறதுல அதுலேயும் சேர்த்துப்போம் அது வேணுன்னால் அதையும் வந்து பாருங்கள் நாளைக்கு காலையில் உங்கள் பையனை இட்டுகிட்டு வந்துடுங்க உங்கள் பையன் எப்படி எழுதியிருக்காங்கன்றத பார்த்துட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நாளைக்கு காலையில் வந்துடுங்க ஆ சரிங்க